இப்போ எனக்கு ஒரு ஓய்வு நேரம் அப்படின்னு கிடச்சிச்சுன்னா அதை எந்தளவுக்கு மோசமாக செலவு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மோசமாக செலவு பண்ணுவேன் மற்றபடி யூஸ்ஃபுல்லான வேலையெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன் எல்லாமே சும்மா நார்மலாக எது எது தேவையில்லாத வேலையோ அந்த வேலையெல்லாம் நல்லாவே பார்ப்பேன் அது என்ன வேலை அப்பிடின்னா நல்லா தூங்குவேன் சாப்பிடுவேன் அது வந்து சமை சமைத்து இப்போ நானே ஏதாவது டிஃப்ரெண்டாக சமைச்சி சாப்பிட ட்ரை பண்ணுவேன் அதேமாரி நாய்க்குட்டி வீட்டில் நாய்க்குட்டி இருந்தால் அதை போட்டு ஏதாவதுக்கு அதுக்கு மேக்கபெலாம் பண்ணி விட்டு அந்த வேலை பார்ப்பேன் அதேமாரி சின்ன சின்ன பிள்ளைங்கள் இருக்குது இல்லையா அதுங்களை கூட்டு வந்து அதுங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்டுற வேலை அதுங்களுக்கு புடவ கட்டி விட்டுறது அந்தமாதிரி வேலைல்லாம் பார்ப்பேன் தூங்குவேன் ஃபோன் நோண்டுவேன் நல்லா ஃபோன் நோண்டுவேன் வீட்டில் யாரும் இல்லை அப்பிடின்னா ஃபோன் நோண்டுவேன் அப்புறம் ப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணி அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணுவேன் அதுங்கள் ஏதாவது வேலையாக இருக்கும் ஃபோன் பே பேச முடியாத நிலமையில இருக்கும் இருந்தாலுமே வேறு வழியில்லையே அப்படின்றதனால ஃபோன் பேசுங்கள் அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நிறையா ஏதாவது பொருளெலாம் இருக்குது இல்லையா அதை வச்சு ஏதாவது வீட்டிலேயே ட்ராயிங் வரைவேன் அதுக்கப்புறம் யாருக்காவது மொபைலில் சாட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சாட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு எங்கே வெளில போயிருப்பாங்க விட்டுவிட்டு வெளில போயிருப்பாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வருவீங்க அப்பிடின்னு சும்மா கேட்டுகிட்டு உட்காந்துருப்பேன் அதேமாரி ஹோட்டலுக்கு போவேன் ஹோட்டலுக்கு போய் போய் சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து வர்றது அந்தமாதிரி வேலை பார்ப்பேன் அப்புறோம் போர் அடிச்சுச்சுன்னா வீட்டில் சும்மா கிடக்குற துணியெல்லாம் எடுத்து துவச்சி மடித்து அந்தமாதிரி வைப்பேன் தூங்குவேன் மேக்ஸிமம் நல்லா தூங்குவேன் அதுதான் நான் ஓய்வு நேரத்தில் பண்ணுறது செல்லு நோண்டுவேன் இருபத்தி நாலு மணி நேரமும் செல்லு சார்ஜர் போகிற எந்தளவுக்கு சார்ஜர் போகுதோ அந்தளவுக்கு நோண்டுவேன் ஜீரோவில் வர வரைக்கும் செல் நோண்டுவேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் பக்கத்து வீட்டு பிள்ளைங்களெலாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அதுங்களோட சேர்ந்துக்கிட்டு விளாண்டுட்ருப்பேன் சின்ன பிள்ளை மாதிரி அதுக்கப்புறம் அதுங்கள் விளாண்டு அந்த செப்பு ஜாமானெலாம் வச்சு அதுங்கள் வெளா அதுங்களோடு சேர்ந்துட்டு விளாடுவேன் அதுக்கப்புறம் வீட்டில் டிவி பார்ப்பேன் டிவி பார்த்துட்டு அது உட்காந்துருப்பேன் வேஸ்ட்டாக அப்புறம் கொழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு தொட்டில் கட்டி விளாடுவேன் அதுக்கப்புறம் எங்கேயாது வெளில போய்விட்டு அப்படியே சும்மா வெளில போய் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் பாட்டியெலாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள போய் வம்பிழுத்துட்டு உட்காந்துருப்பேன் அதே மாதிரி தோட்டத்துக்கெலாம் போய் அது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தேவையில்லாத செடிகளெலாம் பிடிங்கி வச்சுட்டு நல்லதெலாம் அதுக்கு ஏதாவது தண்ணியெலாம் ஊற்றி அதெல்லாம் ரெடி பண்ணி வைப்பேன் அதுக்கப்புறம் நிறையா நிறையா மேக்ஸிமம் ஓய்வு டயம் இருக்காது இருக்கிறப்பெல்லாம் இந்தமாதிரி வேலை இந்தமாதிரி சேட்டை வேலைல்லாம் நிறையா செய்வேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என் அக்கா தங்கச்சி எல்லாம் வெளியூரில் இருக்காங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சும்மா பேசிகிட்டு உட்காந்துருப்பேன் சொந்த கதை சோக கதை எல்லா கதையும் சொல்லிவிட்டு உட்காந்துருப்பேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே நடக்கிறதுல்லாம் ஷேர் பண்ணுவேன் என்னென்ன எங்கெங்கே போனோம் எங்கெங்கே விளையாண்டோம் அதெல்லாம் வந்து சொல்லுவேன் வெளில வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு பார்குக்கெலாம் போவேன் அதலாம் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் லைக் அதுக்கப்புறம் இதெல்லாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு வெளில போவது அந்த இதெல்லாம் ஸ்டோரியெலாம் ஷேர் பண்ணுவேன் அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் அப்புறம் பசங்கள் எங்கள் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த பசங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்டலாம் பேசி பேசுவேன் அதுக்கப்புறம் இப்போ நான் படித்து முடிச்சுட்டு வேறு இது கோர்ஸ் படிக்கிறதுனால அதுக்கு முன்னாடி படித்த கோர்ஸில் உள்ள ஃப்ரெண்ட்ஸெலாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசிகிட்ருப்பேன் அவங்க உடனே இப்போதான் நேரம் கிடச்சிச்சா அப்படிலாம் அப்பிடில்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சமாளிப்பேன் அந்தமாதிரி வேலைல்லாம் நிறைய பார்ப்பேன்